அரியலூரில் முக்கியமான ஸ்கூல்னால் விநாயகா எஜிகேஷ்னல் விநாயகா எஜிகேஷனு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் வந்து அப்படி பார்த்தா மான்ஃபோர்ட் எஸ்டி கர்ஷா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இங்கேலாம் கொஞ்சம் பேரெடுத்த ஸ்கூலாக இருக்குது அப்படி இல்லாமலும் நிறைய கவெர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லியும் நல்ல டீச்சிங்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்லாம் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் அரியலூரை பொறுத்த வரை நல்லதாக தான் இருக்கும் அப்றம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தாதான் நிறைய பிரைவேட் ஸ்கூல்களில் இப்போ வந்து அதிகமாகருக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸில் டீச்சிங்கும் அதேமாதிரி நிறையா இருக்குது அது மட்டும் கொஞ்சம் மலிவாக மலிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே மக்கள் விரும்பும்னா தொழிற்பயிற்சி சார்ந்ததுதான் கவர்மெண்டில் தொழிற் பயிற்சி ஐடிஐ இருக்குது பாலிடெக்னிக் பாலிடெக்னிக் காலேஜும் நிறைய இருக்குது நிறைய பேர் தொழிற்பயிற்சி தான் நிறைய விரும்புகிறாங்க படிக்க அதுவுயில்லாம நார்மலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இன்ஜினேரிங்கோ நிறைய இப்போலாம் விரும்புகிறதில்லை